இப்போ வந்து வாசலில் வந்து நம்ம மாட்டு சாணத்தை தெளிக்கிறதுனால எந்த ஒரு நோயும் நமக்கு ஏற்படாது நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமான ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து எப்படின்னா இப்போ வந்து தூய்மையாக இருக்கலாம் இப்போ வந்து பச்ச தண்ணி தெளிக்கிறதுக்கும் சாணத்தை வாசலில் தெளிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ நம்ம வாசலில் வந்து சாணத்தை தெளிச்சோம்னா எந்த ஒரு நோயும் வராது அதேமாரியே நம்ம வீட்டுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் தடுக்கும் இப்போ வந்து வெளிநாட்லலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் மட்டும் தான் எப்பையும் மாரி பயன்படுத்துறோம்